இப்போ நம்ம மீன் பிடிக்கிறது அப்படின்றது தப்பு இல்லை ஆனால் அந்த மீன் பிடிக்கிறதில் எவ்வளோ ஒரு இது இப்போ மீனவர்கள் மீன் அவங்கதான் போய் கடலில் மீன் பிடிப்பாங்க மீன் பிடிக்கும்போது அதில் கடலில் அலை பெருசாக வரலாம் கப்பல் முழுகலாம் அந்த கப்பலில் நிறையா பாதிப்பிருக்கு இப்போ சப்போஸ் நீச்சல் தெரியலன்னா அவங்களால் என்ன பண்ண முடியும் அவங்க இறக்கதான் நேரிடும்

இந்த சுற்றுசூழல் வன்ட்டு கடலில் கடலில் காலத்துக்கு மீன் பிடிக்கும்போது கடலில் உள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்காது அவங்க குடும்பம் என்ன பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனைதான் நிறைய வரும் இதெல்லாம் நம்ம கவலைப்படுறது ஆற்றுல இருக்கிற மழை பேயுறது ஆத்துலருந்து நேராக கடலுக்கு போயிருது அதனால் சுற்றுசூழல் மாசுபாடு வந்து அவ்வளோ இதாக இருக்கு பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக்னாலும் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு அது மக்காமல் இப்போ எரிச்சி புகைய உண்டாக்கி ஓசோன் படலத்தில் போயிவிட்டு இந்த ஓட்டை இது பண்ணியும் இந்தமாதிரி சுற்றுசூழலில் மழை பெய்யாமல் தண்ணி சரியாக இல்லாமல் இதுமாதிரி நிறைய இப்போ மாசுபாடை கொடுக்குது அதனால் பிளாஸ்டிக்லாம் எரிக்க கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு நம்ப தவிர்க்கணும் ஏன்னா நம்பளுக்கு சுற்றுசூழல்தான் மாசுபடும் இதனால் மீனவர்கள் மீன் பிடிக்க அவங்க கடலுக்குள்ளே போம்போது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய மாற்றம் இருக்கு